டிவியில் பார்ப்போம் அதில் வந்து எதா ஒன்று செஞ்சு காட்டுவாங்க அதில் இந்த கேக்கு மாதிரியெல்லாம் செஞ்சோம்னால் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்களும் சரின்ட்டு செய்வாங்க நாங்களே வந்து ஏது ஒன்றும் பார்த்துட்டு நல்ல மாதிரியே செய்வோம் இருந்தாலும் நல்லா செஞ்சிருக்கிறேன் கேக்கு சாப்பிட்டு பார்க்குங்க பிள்ளைங்க அதனால வந்து டிவியில் ஏதா ஒன்று பா ப்ரோக்ராம் பார்த்தோம்னா ஏதா ஒன்று சே இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கம்பாங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறேன் சாப்பிட்ருங்க பிள்ளைங்களும் நாங்களும் சாப்பிட்ருக்குறோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டிவியில் எது போட்டாலுமே நாங்கள் பார்ப்போம் நானாக கூட ஒன்று ஏதோ ஒன்று செய்யலாம் முயற்சி பண்ணி அப்படின்னு செஞ்சிருக்கிறேன் நல்லா செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவ்வளோ தானா